என் ஃபோன் கம்பியூட்டர் லேப்டாப் போன்றவற்றில் எதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் வந்து முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அதுக்கப்புறம் இல்லைனா அதை பற்றி தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சவங்க கிட்டே சஜஷன் கேட்பேன் அதுக்கப்புறம் அதில் வர ப்ராப்ளம்ஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு ஃபோனில் வந்து இந்த டெம்பர் உடையிறது ஸ்கிரீன் டிஸ்பிலே உடையிறது அந்த மாதிரி உடையிறதெல்லாம் இருந்துச்சுனா ஃபோன் சர்வீஸ் சென்டருக்கு போவேன் இப்பெலாம் திரும்புகிற பக்கமெலாம் இப்போ சு திரும்புகிற பக்கமெலாம் ஃபோன் சர்வீஸ் சென்டரு அந்த மாதிரியலாம் இருக்குது அது எப்படின்னா இப்போ உதாரணத்துக்குனா எங்கள் பாலகோட்டில் த்ரீ ஸ்டார் மொபைல் இருக்குது அதுக்கப்புறம் ஹைடெக் மொபைல்ஸ் இருக்குது இந்த மாதிரி இதில் கார்த்திக் மொபைல்ஸ்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட மொபைல்ஸ் சர்வீஸ் சென்டரு இருக்குது அங்கெலாம் நல்லா தெரிஞ்சவங்ககிறனால கொஞ்சம் பார்த்து பண்ணி தருவாங்க அதுக்கு ஆகிற செலவெல்லாம் அப்புறம் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இந்த மாதிரி இதுக்கெலாம் இதாகவும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருனால் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டரில் எதாவது பிரச்சினனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேதான் கண்டிப்பாக கேட்பேன் அதுக்கப்புறம் அதில் எதாவது ப்ராப்ளம்னால் கம்ப்யூட்டரு சென்டருக்கு போயிட்டு அவர் கிட்டே கம்ப்யூட்டரில் வந்து மேக்சிமம் என்னெனா விண்டோஸ் போகும் இல்லைனா அதுக்கப்புறம் இந்த சிபியு இல்லை அந்த ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதாவது இருக்கும் அப்படி இல்லைனா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் அந்த மாதிரியலாம் இருக்கிறதுனால இந்த கம்ப்யூட்டர் வந்து அங்கே அந்த மாதிரி இடத்துக்கு கம்ப்யூட்டர் சென்டருக்கு அந்த மாதிரியலாம் போய் ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக அங்கேதான் போய் பண்ணியாகணும் லேப்டாப் வந்து இப்போ லேப்டாப்னால் விண்டோஸ் போவது அதை விண்டோஸ் மாற்றறது அதெலாம் விண்டோஸ் மாற்றறதுலாம் எனக்கே தெரியும் இந்த மதர் போர்டு கீ போர்டு அந்த மாதிரி இந்த மவுசு அந்த மாதிரி எதாவது பிரச்சினனா அது கண்டிப்பாக சர்வீஸ் சென்டருக்குதான் போயாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்பில் வர அந்த லேப்டாப்பில் அதிகமாக ஹீட்டிங் இஷ்யூ ஆகும் பேட்ரி அடிக்கடி போகும் அதெலாம் நல்லா கம்பெனி பேட்ரி அந்த மாதிரி எதாவது போட்டாங்கனால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி எலக்ட்ரிகல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த மாதிரி கிட்டே சஜஷன் பண்ணிட்டு அதுக்கென்னு சிறப்பான கடைருக்கும் உதாரணத்துக்கு மொபைல்குனால் நல்ல சர்வீஸ் பண்ணுற கடை நல்லா எங்கேயாது இருக்கும் கம்ப்யூட்டர் சர்வீஸ்ன்னு அதுக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறது அப்புறம் லேப்டாப்னால் அதுக்கு தனியாக பெஸ்ட்டாக பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் கேரண்ட்டியோடு க பக்காவாக நல்லா இது பண்ணி தரது பண்ணுறதால கண்டிப்பாக போய் அந்த மாதிரி இடத்துலதான் சர்வீஸ் பண்ணி அதில் எதாவது ப்ராப்ளமோ எதாவது பிரச்சினையோ இருந்துச்சுனா அந்த மாதிரி இடத்துலதான் கண்டிப்பாக போய் இதெல்லாம் கொடுத்து இந்த நம்ம ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் அது மாதிரிலாம் கொடுத்து கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துலதான் இது பண்ணி தருவாங்க